சார் சக்தி ரெஸ்டாரண்டுங்களாங்க சார் முன்கூட்டியே டேபுளு வந்து புக் பண்ணுறத்துக்கு ஆப்ஷன் இருக்குதாங்க சார் இங்கே ஆமாங்க சார் என்னென்னா ஒரு பத்து பேர் வருவோம் ஸோ மதியானம் மத்தியானம் சாப்பிடுறத்துக்கு ஸோ ஒரு பத்து பேர்த்துக்கு ஏசி ஹால்தாங்க சார் வேணும் ஆமாங்க சார் ஸோ அதனால் எனக்கு ஒரு பத்து பேர் வர மாதிரி ஏசி ஹாலு மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு நாங்கள் அங்கே வருவோம் ஹோட்டல் வருவோம் சார் ரெண்டுமே இருக்குங்களா சார் வெஜிடேரியனோடையும் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே எடுத்துப்பாங்க சரிங்க ஸார் ஓகே